நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கனா இரவு நேர பொழுதுபோக்குக்கான நிறைய இடங்கள்லா இருக்குது அதில் ஒரு சில இடங்கள்லா என்னெனான்னு பார்த்தீங்கனா இந்த டே ரேடியோ ரூம் ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா ஸ்மைல் ரிச் பார் ஒரு சில இடங்கள்லா இருக்குது அப்புறம் பார்த்த டைமர் ரீகிரியேஷன் கிளப்புன்லாம் ஒன்று இருக்குது அப்புறம் டவுன் டவுனி சீட்டு பூன்சோலிக் கிளப் பார்னெலாம் இருக்குது இந்தமாதிரி இடத்துலலாம் போனீங்கனா நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு வரலாம் நைட்டில் அப்படியே டீஜேல்லா போட்டு நல்லா வைப்பில் இருந்துட்டு வரலாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் பகல் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனா இந்த பிரவீன் குமார் ஃபேமிலிமேட்டுனு சொல்லிட்டு ஒரு சில காமெடி ஷோஷ்லலாம் இருக்குது அப்புறம் கலக்கப் போவது யார் என்ற காமெடி ஷோஷ்லலாம் இருக்குது ஜகமே தந்திரம் சொல்லிட்டு ஒரு காமெடி ஷோஷ்லலாம் இருக்குது இந்தமாதிரி காமெடி ஷோஷ்லலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னால் இப்போ நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸில் இருப்போ அந்த இப்போதக்கி இந்த இந்த சூழ்நிலை பார்த்தீங்கனா அதிகமாக ஸ்ட்ரெஸ்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் இந்தமாதிரியான ஷோஸு இந்த மாதிரியான நைட் வைப்லாம் போனா கொஞ்ச ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப்பாக ரிலீஃப் ஆகிற மாதிரி கொஞ்ச ஃபீல் ஆகலாம் ஆனால் இந்த பிளேஸ் போனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது